பணத்தை சேமிக்கிறதுக்கு ஆயிரம் வழிமுறை இருக்குது ஆனால் வந்து அதில் மியூச்சுவல் ஃபண்ட்லேல்லாம் போட்டால் நிறையா லாபத்தோடு நம்ம சேமிக்கலாம் எனக்கு இது வரைக்கும் எந்த ஐடியாவும் அது மாதிரி இல்லை ஆனால் நிறையா பேர் கேள்விப்பட்டிருக்கேன் எல்ஐசியில் மியூச்சல் ஃபண்டு இதிலல்லாம் வந்து நம்ம இன்வஸ்மென்ட் பண்ணால் நிறைய லாபம் சம்பாதிக்கலாம் அதிகமாக வந்து கோல்டில் தான் இன்வஸ்மென்ட் பண்ணுறப்போ நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதுவரைக்கும் எதுலேயும் இன்வஸ்மென்ட் எல்லாம் பண்ணது இல்லை இனிமேல் தான் பண்ணலாங்கிற ஐடியா இருக்குது